ஆ ஹலோ வணக்கம் சார் பழமுதிர்சோலையா சார் ஆ ஓகே சார் ஓகே சாரே எனக்கு எங்கள் வீட்டில் கல்யாணம் ஒன்று வச்சுருக்கோம் அதுக்கு ப்ரூட்ஸ்லாம் வாங்கிவிட்டோம் இருந்தாலும் கொஞ்சம் பத்தாமல் இருக்கு சார் ப்ரூட்ஸ்லாம் அங்கே போய் டேரக்ட்டாகவே போய் வாங்கிவிட்டு வந்துட்டோம் சார் கார்டனில் அடுத்து அடுத்து ஃபங்க்ஷன் இருக்கு சார் அந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வாங்கிக்குறேன் இப்போ எனக்கு ஆப்பிளு ஆரஞ்சு கொய்யா இது மூணும் வேணும் சார் இருக்கா சார் உங்கள் கா ஷாப்பில் சார் எவ்வளோ சார் கிலோ எவ்வளோ சார் ஆரஞ்சு சார் சரி சார் கொய்யா சார் ஓகே சார் அப்போ தான் ஒரு அஞ்சு அஞ்சு கிலோ கொடுத்துடுங்க சார் எனக்கு நீங்கள் டோர் டெலிவரியே பண்ணிவிடுறீங்களா ஆ சரி சார் டோர் டெலிவரி பண்ணிடுறீங்களா நான் நம்பரு அனுப்பிவிட்றேன் அட்ரெஸு பேமெண்ட் எப்படி நீங்கள் வந்து கொடுத்தவொன்னே நான் அமௌன்ட் கொடுத்துக்கவா இல்லை ஜிபே பண்ணிவிட்ணுமா அப்போ ஓகே சார் சந்தோஷம் சார் நான் நீங்கள் கொண்டு வந்து டெலிவரி பண்ணுங்கள் நான் டோர் டெலிவரி பண்ணுற பையன்கிட்ட கொடுத்து அனுப்பிடுறேன் சார் ஓகேங்களா இதை கம்மி பண்ண மாட்டிங்களா நாங்கள் அடுத்த அடுத்த ஃபங்க்ஷன் வாங்கிக்குறோம் சார் ஓகே சார் அப்போ சரி ஓகே சார் நீங்கள் போட்டு அனுப்பி விடுங்கள் நான் பா பார்த்துட்டு அமௌன்ட் பார்த்து கொடுத்து அனுப்புடுறேன் சார் அட்ரெஸ் வாட்ஸப்பில் சென்ட் பண்ணுறேன் சார் உங்களுக்கு ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ சார்